ஹலோ காளிதாஸ் தம்பிங்களா ம் தம்பி நான் மோகன் பேசுகிறேன் இங்கே அசோ ஆ அசோக் நகர்லேருந்து ஆ சரி சரி ஒன்றும் இல்லை தம்பி இப்போ நான் அம்மாவும் ஊருலேருந்து அக்கா பசங்க ரெண்டு பேரும் வந்துருக்கிறாங்க ஆ அவங்க வந்து இந்த திருக்கோர்ணம் இந்த புதுக்கோட்டை திருக்கோர்ணம் இருக்கில்லையா அங்கே வந்து மியூசியம் இருக்கில்ல அந்த மியூசியத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நான் இப்போ கூட்டி போகலான்னு பார்த்தேன் இப்போ நான் வேலைக்கு போக வேண்டியதாக ஆகிப்போயிடுச்சு அதனால் இப்போ நம்ம கூட்டி போக முடில அதனால் அம்மாவும் அந்த ரெண்டு பசங்களும் மட்டும் ஆட்டோவில் போகிற மாதிரி இப்போது வேணும் ஆமாம் ஆமாம் ஆ ஆமாம் வண்டி அனுப்பிவிட்டா இல்லை நீங்களே வந்துவிட்டாலும் சரி ஏன்னால் இப்போ பசங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க அம்மாவும் முடியாது அதனால் வந்து நீங்கள் வந்துட்டால் பரவாயில்லைன்னு பார்த்தேன் சரி ஆ இப்போ மணி நாலு மணிக்கு சாயந்தரம் வந்துடுறீங்களா ஆ ஆ வந்துட்டு போயிட்டு ஒரு அவங்க பார்க்கறதுக்கு ஒரு மணிநேரம் ஆகும் அவங்க பார்க்கறதுக்கு அங்கே ஒரு ஒரு மணிநேரம் ஆகும் இருந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டால் பரவாயில்லப்பா சரி எவ்வளோ ஆகும் இங்கேயிருந்து போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு பசங்க அம்மா மூணு பேர்தான்

என்னப்பா நீயே ஐந்நூறுரூவா கேட்டால் என்னப்பா அர்த்தம் ஆமாம்மா ம் சரி சரிப்பா ரைட்டுப்பா சரிப்பா ப ப பத்திரமா கூட்டி போய்விட்டு வேறு எதுனால் கடையில் கிடைல எதுனால் வாங்கணுன்னாங்கனால் நிறுத்திக் கொஞ்சம் வாய்ங்கி கொடுத்து கூட்டி வந்துடுங்கப்பா சரிப்பா ரைட்டுப்பா ஒரு நாலு மணிக்கு வந்துடுங்க அப்போதான் ஆறு மணிக்கு மேல் இருட்டாய்டுச்சுன்னால் அப்புறம் வரது சிரமம் ஆயிடும் நாலு மணிக்கு வந்துட்டாங்கன்னால் போயிட்டு ஒரு மணி நேரம் பார்த்துட்டு சீக்கிரம் கூட்டி வந்துடுலாம் சரியா இல்லை தம்பி நான் இல்லை நான் வெளியில் இருக்கேன் அதனால் தான் உங்களுக்கு ஃபோன் ப ஃபோன் பண்ணேன் அம்மா இருப்பாங்க ஆ அம்மா ஆ அம்மா அம்மா வந்துடுவாங்க அம்மாவுக்கு தெரியும் உங்களை நீங்கள் வந்தீங்கன்னால் கூட்டி போய்டலாம் சரியா ஆ சரிப்பா ரைட்ப்பா நான் சொல்லிடுறேன்ப்பா ம் சரி வச்சிடட்டுமா ம்